என் கூட மொத்தம் நாலு பேர் இருக்காங்கள் அவுங் அவங்களுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு அப்படீன்னு கேட்டீங்கன்னால் நாங்கள் பார்க்குற வேலையும் நாங்கள் படிச்ச படிப்பும் தான் வேறுபாடு நாங்கள் நாலு பேருமே ஆண்கள் தான் ஓராள் ஐடில ஒர்க் பண்ணுறாங்க ஓராள் திருப்பூர்ல ஒர்க் பண்ணுறாங்க ஓராள் படிச்சிக்கிட்ருக்காங்கள் ஓராள் வந்து எலக்ட்ரிஷன் வேலை பார்க்குறாங்க